சின்ன சின்ன வியாபாரங்கள் பண்ணால்தான அது பெரிய பெரிய பிஸ்னஸ்ல போய் முடியும் சிறுத்தொழிலுன்னாக்கா இது இப்போ வந்து நூலு நெய்க்கறது அங்க சிறுத்தொழில்தான் இருப்பாங்கள் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க இந்த பட்டுப்பூச்சிக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த பட்டு நூல் எடுத்துகிட்டு வந்து கொ கொண்டாந்து கொடுப்பாங்கள் அது கொ கொண்டாந்து கொடுத்துட்டாங்கன்னால் அந்த நூல் வந்து ஒரு பட்டு ஒரு நூல்மாதிரி இது பண்ணி நீ அதனாலேயே இது ப பட்டு நூலாக ஆகி இது பண்ணி ஒரு சாரீயோ ஒரு சுடிதார் எல்லாமே ரெடி பண்ணி சிறு சிறு தொழில்லருந்து இது பண்ணுவாங்கள் அ அட்வடைஸ்மென்ட் வரும்போது இந்த சிறு தொழிலே எங்கேயிருந்து வரும் என்ன ஏதுன்னு காமித்து ஒரு அட்வடைஸ்மென்ட்டு கொடுப்பாங்க அந்த அட்வடைஸ்மென்டு கொடுத்த பிறகு இன்னும் இப்போ வந்து மீடியா பெரிய பப்ளிசிட்டி ஆயிருக்குது ம் அதனால் இது மீடியாவில இதுமாதிரி சின்ன சின்ன அட்வடை இது அட்வடைஸ்மென்ட் கொடுத்தாதான் அவங்களுக்கு வந்து சில இது கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மோஸ்ட் இம்ப்ரூவ் ஆகி ஒரு சிறு இது வியாபாரம் நடக்கிறத்துக்கு நல்ல உதவியாக இருங்குக்கும் சலுகைகள் இருக்கும் அதனால சின்ன சின்ன ப உரிய தொழிலாளர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னால் ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு பெரிய வி இது பிசுனஸ் ஸ்டா இது போகிறத்துக்கு இப்போ வெரி வெரி இம்பார்டன்ட் அட்வடைஸ்மென்ட் ஒரு ஸ்மா இப்போ வந்து ஒரு இது ஒரு ஒரு ஒரு சின்ன சால்ட் இது கல் உப்பு பேக்கெட் வாங்கினா கூட அதுக்கு ஒரு அட்வடைஸ்மென்ட் கொடுத்தாதான அதுவும் அது நேம் என்ன இருக்குது என்ன ஏதுன்னு பார்த்துட்டு மக்கள் வந்து வாங்குறதுக்கு விருப்பம் விருப்பம் படுவாங்கள் அதனால ஒரு சின்ன தொழில் ஸ்டார்ட் பண்ணி அதை வந்து வி விளம்பரம் அதிகமாக பண்ணால்தான் அவங்களுக்கும் பிசுனஸ் இம்ப்ரூவ் ஆகும் இது இது முன்னாடி இதில் இருப்பாங்கள் அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆகுறத்துக்கு முக்கியமாக இது பாயிண்ட் வந்து விளம்பரம் அந்த விளம்பரம் எப்படி பண்ணணும் எப்படி செய்யணும் அப்படின்னு சிந்தித்து சிந்தித்து ஒரு ஒரு இது இந்த ஃபைவ் மினிட்ஸ் வி வி இந்த விளம்பரம் போடுவாங்கள் அது போட்டால்தானே ஜனங்கள் மக்கள் பார்த்துட்டு அதுபோல் வே இது வாங்கிக்கின்னு வாங்கிப்ப வாங்க வாங்கன்னு ஆசைப்பட்டு ஒரு விளம்பரம் கொடுப்பாங்க இப்போ வந்து ம இது எது பார்த்தாலும் விளம்பரம் அதிகமாகி போயிடுச்சு எ முன்னாடின்னால் விளம்பரம் கம்மியாக இருந்துச்சு குவாலிட்டி பெஸ்ட்டு குவாலிட்டி கொடுத்துட்டு இருந்தாங்கள் நம்பிக்கையோடு வாங்கிட்டு இருந்தாங்கள் மக்கள் ஆனால் இப்போது விளம்பரம் அதிகமாகி போன பிறகு பொருளுக்கு வந்து இது நான் பொருள் வந்து குவாலிட்டி ரொம்ப கம்மி ஆயிடுச்சு அது வந்து இப்போ வந்து விவசாயம் பண்ணுறவங்க வந்து விவசாயம் அங்கே விவசாயம் பண்ணிட்டு அங்கேருந்து வந்த இது பொருளுக்கெல்லாம் விளம்பரம் பண்ணால்தான் அவங்களுக்கு போய் சேர முடியும் அது வந்து இன்னொருத்தர் வாங்கி அந்த சி சிறுத்தொழில் வந்து என்ன ஒரு பிக்கு வியாபாரமாக பண்ணுறாங்கோ அங்கிட்டு போய் சிறுதொழிலுங்கள் வந்து வியாபாரம் முடிச்சிட்டு கூட்டிட்டு வா வந்து வாங்கிட்டு வந்து அது வந்து ஒரு ஒரு அட்வடைஸ்மென்ட்டு போடலாமே ஒரு ஐடியாவில அவங்க அவங்க அட்வடைஸ்மென்ட்டு போட்டு அவங்க விளம்பரம் பண்ணி அந்த அட்வடைஸ்மென்ட் ஆல் இண்டியாவுக்கும் ரீச் ஆகுறக்குள்ள ஒரு அட்வடைஸ் தான் முக்கியமான காரணம் அதனாலே இது விவசாயம் வி வி விளம்பரந்தான் அதிகமாக இருக்குது இப்போ இருக்கிற இது ஜெனரேஷனுக்கு அது பார்த்துட்டு சில பேர் வாங்கு வாங்கன்னு சிறுதொழிலாளர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க சின்ன ச ஸ்மால் ஸ்மால் பிசினஸ்க்காரங்கள் வந்து விளம்பரம் அதிகமாக கொடுக்குறாங்க